சார் மாறன் ஏஜென்சியா சார் சார் என் பேர் வந்து ஜீவிதா நாங்கள் வந்து இப்போ சம்மர் வெகேஷன்ல வந்து ஃபேமிலி டூர் போகலாம்ன்னு இருக்கோம் உங்கள் ஏஜென்சியில் தான் சார் புக் பண்ணி போகறதா இருக்கோம் எந்தெந்த பிளேஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் நீங்கள் போடுறீங்க அதில் எவ்வளோ பேமெண்ட் பண்ணனும்னு கொஞ்சம் டீட்டைல் சொல்லுறீங்களா சார் எந்தெந்த ப்ளேஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க எவ்வளோ பேமெண்ட் வந்து வாங்குறீங்கன்னு கொஞ்சம் டீட்டைல் சொல்லுங்கள்

ஓகே சார் இப்போ பாண்டிச்சேரி போகனும்ன்னா எவ்வளோ ஆகும் சார் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் சார் புரியலீங்க சார் பாண்டிச்சேரியில் ஒரு ஃபோர் பிளேசஸ் மட்டும் இப்போ பார்க் இல்லை மியூசியம் பீச் அந்த மாதிரி ஃபோர் பிளேசஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக

ஓகே சார் இதுக்கு ஓகே சார் நாங்கள் வந்து கூகுள் பே பண்ணட்டுமா சார் ஓகே சார் ஓகே சார் எதாச்சும் டிஸ்கவுண்ட் பிரீமியம் எதுனா கொடுத்துருக்கீங்களா ஓகே சார் தேங்க் யூ சார்